ஆன்லைன் ஷாப்பிங்கினு பார்த்திங்கனா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்ல தாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்குறேன் ஃப்ளிப்கார்ட்ல வந்து பார்த்திங்கனா எனக்கு நல்ல ஒரு இதாதாங்க இருக்குது ஏன்னா வந்து நான் அடிக்கடி இந்தமாதிரி பண்ணுறது கிடையாது இப்போ நான் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு பண்ணுறதுனால என்னுடைய நம்பருக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸு இந்த மாதிரிலாம் கூட பண்ணுறாங்க இப்போ நான் ஒரு பொருள் போய் எடுக்கிறேன் எனக்கு பக்கத்தில் இருக்கிற பையன் போய் எடுக்கிறானா அவனுக்கு இப்பவே இப்போ கூட பார்த்திங்கனா பக்கமாக அந்த ஷஃப்போலாவில் பார்த்திங்கனா பீனெட் பட்ருனு சொல்லிட்டு ஒன்று ஆர்ட்ரு பண்ணேன் அவனுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்ஜென்டேஜ் ஆஃபரோ என்னவோ போட்டிருந்திச்சி எனக்கு செவன்டி பர்ஜென்டேஜ் ஆஃபர் இதில் வந்து பார்த்திங்கனா நான் அவனை விட இன்னுமே இருபதுரூவா கம்மியாக போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு இது பர்ச்சேஸ் பண்ணேன் இந்தமாதிரி வந்து நான் டே பை டே பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணதனால எனக்கு இந்தமாதிரி எல்லாம் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க இதில் வெளியே வந்து மார்கெட்ல வாங்கிறதவிட இதில் என்னங்க ஆர்டர் பண்ணுறோம் ஆர்டர் பண்ணால் கேஷ் ஆன் டெலிவரி வீட்டுக்கு வந்தவொடன்னே உடனே இது பண்ணிக் கொடுக்குறாங்க இதுல எந்தவிதமான ஒரு பிரச்சனைகள் இந்தமாதிரி எதுவுமே கிடையாது மற்றவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வருதுனா அவங்க சில பல விஷயங்கள் புரியாமல் இதுக்கு அதை போடுறது அதுக்கு இதை போடுறது அப்படிங்கிறமாரி கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இது பண்ணுறாங்க அதாவது என்ன தேவைகளோ தேவைகளை மட்டும் கரெக்டாக அவங்க அவங்க போட்டோம்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதேமாதிரி அவங்களும் கே அந்த இதில் வந்து பார்த்திங்கனா ஏதாவது பிராப்ளம்னால் இந்தமாதிரி ஹெல்ப் கேர் இல்லைனா கஸ்டமர் கேர் இந்தமாதிரி ஏதோ ஒன்று இது கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்தில் உனக்கு தெரியாததை கேட்டுத் தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் தெரியாமல் பண்ணிதான் அந்தப் பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்களே தவிர தெரியிலன்னா ஒரு சின்னப் பையனாக இருந்தால் கூட அவங்ககிட்ட கேட்டு செஞ்சால் கூட எந்தப் பிரச்சனையும் வராது மற்றபடி ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணுறது எந்தவிதமான ஒரு இதுவும் கிடையாது எங்களுக்கெல்லாம் ஓகே